இந்தியாவில் எந்த எந்த இடத்த வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னால் ஆக்ரா ஆக்ராவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம தாஜ்மஹால் இருக்குது நம்ம தாஜ்மஹாலை போய் பார்க்கலாம் அடுத்து கோவா கோவா சொல்லவே வேணாம் அது ஒரு பெரிய சுற்றுலாத்தலமாக இருக்குது இருக்க இன்டர்நேஷனலாக இருக்கட்டும் இல்லை மற்ற யாராக இருக்கட்டும் கோவா வராமல் இருக்கவும் மாட்டாங்க அதுக்கப்புறம் சிம்லா சிம்லாவும் வந்து ஒரு நல்ல ஒரு சுற்றுலாத்தலமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் ஆலப்புழா ஆலப்புழாகிறது வந்து அதுவுமே ஒரு நல்ல சுற்றுலாத்தலம்தான் அங்கே போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே நமக்கு வந்து இருக்க இருக்க இன்னும் ஆசையை தான் தூண்டும் அதுக்கப்புறம் ஜெய்பூர் ஜெய்பூரும் நீங்கள் வந்து போனீங்கன்னால் கண்டிப்பாக வந்து அங்கிருந்து வரவே உங்களுக்கு மனசு வராத மாதிரி தான் இருக்கும் அடுத்து லடாக் லடாக் ஜம்மு காஷ்மீர் இருக்குது இல்லையா லடாக்கு அதுவும் அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு சுற்றுலாத்தலமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் மைசூர் மைசூர் வந்து அந்த பேலஸ் பார்க்கறதுக்காகவே நம்ம மைசூருகிறது போகலாம் அதுவும் ஒரு நல்ல சுற்றுலாத்தலம்தான்